ஹலோ ட்ராவல் ஏஜென்ட்டா நாங்கள் திருச்செந்தூர் போகனும் அதுக்கு எவ்வளோ ஆகும் நான் ஒரு ஆள் தான்

ஜூலை நைன் ரிட்டன் ஒரு டூ டேஸில் நான் ஒரு ஆள் தானப்பா நான் ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தான் அதுக்குஏற்ற மாதிரி ஏசி ம்

ஒரு நைன் ஓ க்ளாக் போல் வந்துவிடுங்க காலையில் ஆ ஆமாம் ம் ஓகே

ஆ அப்படியா சரி ஓகே

ஓகே ஓகே ஆ